நான் வந்து டூ டூ த்ரீ ஃபோர் செடி கொடிகளை வச்சு வள வளர்த்துட்டு இருக்கிறேன் எந்தமாதிரி செடியினால் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி தக்காளி செடி அப்புறம் வெண்டைக்காய் செடி இந்தமாதிரி வந்து செடியை வளர்த்துட்டு இருக்கிறேன் கொடி வகைன்னு பார்த்திங்கன்னா பூசணி கொடி அதேமாதிரி வந்து தர்பூசணி அப்புறம் வந்து புடலங்கா இந்தமாதிரி செடி கொடி எல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறேன் இப்போது வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ரெண்டு சென்ட் இடம் இருக்குது அந்த ரெண்டு சென்ட் இடத்த வந்து ஃப்ரீ ப ஃப்ரீயாக சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக இந்த செடி கொடி எல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறோம் இப்போது செடி பார்த்திங்கன்னா வந்து தக்காளி செடி தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் அதில் அந்த செடியில் வந்து செடிக்கான செடிகளை வளர்த்து அதில் வர தக்காளியை வச்சுதான் நாங்கள் வீட்டில் சமையல் செஞ்சிகிட்டு இருக்கோம் இதேமாதிரி கொடி பார்த்திங்கன்னா பூசணி பூசணிக்காயை வந்து அது எப்போ வருதோ அதை வச்சு நாங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுருக்குறோம்